ம் சின்ன வயசுலேருந்தே நிறைய கதைல்லாம் கேட்டிருக்கேன் எங்கள் பாட்டிகிட்டேருந்து காக்கா வடையை திருடிகிட்டு போன கதை அது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த கதைல்லாம் இன்னும் கேட்டு கேக்கிறக்கு ஆள் இருந்துக்கிட்டேதான் இருக்காங்க குட்டி குழந்தையிலருந்து நிறைய கதை எங்கள் பாட்டியும் சொல்லியிருக்காங்க வரலாறு சம்மந்தப்பட்ட கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி கதைனா மகாபாரதம்மோட கதைதான் அந்த கதையில கிருஷ்ணரும் திரௌபதியோட நட்பு ரொம்ப புனிதமாக இருக்கும் அது எல்லோரும் பாக்கிறவங்களுக்கு புல்லரிப்பு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு புனிதமான நட்பு அதே மாதிரி அந்த மகாபாரதத்தில் கர்ணர் வந்து எல்லோருக்கும் தானம் தர்மம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவருக்கிட்டே இருக்கோ இல்லையோ யார் வந்து கேட்டாலும் கொடுத்துடுவாரு அந்த மாதிரி புனிதமான விஷயங்கள வந்து நம்ம வரலாறுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா கதைகள் மட்டும் இல்லாமல் நிறையா வரலாறும் இருக்கு காந்தியோட வரலாறு நேருவோட வரலாறு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த வரலாறு படிக்கிறதுங்காட்டி கற்றுக்கலாம் இது படிக்கிறக்குன்னே தனியாக ஆட்கள் இருக்காங்க அந்த பழங்கால விஷயங்கள வந்து மண்ணுலேருந்து எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்